நாங்கள் அப்படே ஒரு திருப்பதிக்கு போய்ருந்தோம் அங்கே ஒரு பாஷையே தெரியல சரி என்ன இந்த ஊரில் இந்த பாஷையே தெரியலயே என்ன பண்ணுறது அப்படின்னு ஒருத்தர் போய் கேட்டால் அவங்க வேறு பாஷையில சொன்னாங்க ஒன்றும் புரியல அப்புறம் அங்கேருந்து சரி என்ன இவங்களுக்கெல்லாம் பாஷையே தெரியலயே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இன்னொருத்தர் போய் ஒரு ஐயாவை கேட்டோம் அவர் இப்படிதாம்மா அப்படின்னு சொன்னார் சரின்ட்டு அங்கேருந்து கிளம்பி அந்த பாஷ புரியாத ஊருக்கு நம்ம போயிவிட்டு மாட்டங்குது அப்படிங்கிறமாரி நாங்கள் போயிவிட்டு அப்புறம் இன்னொருத்தர் அட்ரஸ் சொன்னதுனால நாங்கள் அந்த ஊரில் இருந்து நாங்கள் வந்தோம்